ஹலோ ஆட்டோ ஓனருங்களா ஓலா உபருங்களா ஆ சரி சார் இப்போது வண்டி வருமா சார் நாங்கள் புக் பண்ணிணா எப்படி நேர்லையே வந்துடறிங்களா அட்ரெஸ் கொடுத்தா ஆமாம் சார் கோயிலுக்கு போகணும் எல்லாம் ஃபேம்லியோடு போகணும் சார் அதனால அட்ரெஸ் சொன்னால் போதுமா இல்லை நீங்களே நேரடியாக வந்துடறிங்களா சார் சரி சார் அதனால தான் சார் இதை இப்போ இடம் ஒரு இடம் சொன்னால் அந்த இடத்துக்கு வந்துடுவிங்களா இல்லை நாங்களே வரணுமா அந்த இடத்துக்கு நாங்கள் கோயிலுக்கு போகணும் அதனால தஞ்சாவூருக்கு போகணும் ஃபேம்லியோடு போவதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனாலே அட்ரெஸ் சொன்னால் போதும் தான் சார் உங்களுக்கு